இப்போ விவசாயத்தில் என்ன புதிய முறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து விவசாயம் வந்து வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் ஒரு இது ஒரு அது வந்து எக்யூப்மெண்ட் மாதிரி செட் பண்ணி அதுவே வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணும் அதாவது ஒரு டைம் செட் பண்ணி வைச்சுடுவாங்க அந்த டைமுக்கு வந்து அது ஸ்ப்ரே பண் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அது ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுற மாதிரி புதியமுறை வந்து கண்டுபிடிச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறைய வந்துடுச்சு அதாவது எப்படின்னா மொபைல் ஃபோனில் வந்து நம்ம மண்ணை லைவாக கேப்ச்சர் பண்ணி அதில் என்ன பிஹெச் இருக்குது அதில் என்ன போடலாம் என்ன இது பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி லைவாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்டுவேர்லேயும் இருக்குது ஹார்டுவேர்லேயும் இருக்குது ஹார்டுவேர் அப்படின்னா ஒரு கிட்டே வைச்சு அந்த மணலில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அந்த மணலில் வந்து என்ன போட்டால் நல்லா வரும் அப்படின்னு வந்து ஃபோனில் இருந்தே கம்யூனிகேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸர்ஸ் கிட்டே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி புதுசாக வந்திருக்கு அடுத்து லீஃப் டிசீஸ் அந்த இலையில இருக்க என்ன நோய் இருக்குது அதுக்கு என்ன ஃபெட்லைஸர் போடலாம் அதை கண்டுபிடிக்கிற மாதிரியும் வந்திருக்கு அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் எவ்வளவோ இது கிடைக்கும் அப்படிங்குற மாதிரியும் டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு அப்புறம் என்னென்னால் ஒரு சில ப புதியமுறைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கொரி கொரீஸ் ஸ அதாவது சேட்பாட்ஸ் நிறையா வந்திருக்கு அதே ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு கொஷினோடய அன்ஸர் தெரில அப்படின்னா ஒன்று அவங்க கூகுளில் சேர்ச் பண்ணலாம் இல்லை எதில் வேணாலும் சேர்ச் பண்ணலாம் இப்போ புதுசாக அக்ரி ஆப்புனு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு அதில் வந்து விவசாயிகள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அந்த ஆப்பில் வந்து அவங்க கேட்கும்போது அது அது வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டாபேஸ் தான் அது அக்ரிகல்ச்சர் நல்லா தெரிஞ்சவங்க வந்து ட்ரெயின் பண்ணி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கு என்னென்ன கொஷின் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்ஸர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைச்சுருப்பாங்கப்பா இப்போ புதுசாக ஒரு விவசாயத்தில் இறங்குறவுங்க வந்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான அன்ஸர்ஸ் வைச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் விவசாயத்தில் என்னென்ன புதிய அறிமுகமெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது இந்த சாயில் அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணுறது இலைய டெஸ்ட் பண்ணுறது சேட்பாட் இதெல்லாம் போக இன்னும் நிறையா வந்திருக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக விவசாயத்தோடய தரமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது தகவல் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்கீம் டேட்டாபேஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம்னால் இந்த விவசாயத்துக்கு இவ்வளோ கடன் அந்த விவசாயத்துக்கு இவ்வளோ கடன் சொல்லிவிட்டு அந்த கடன் விவகாரங்களெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் அதை வந்து நோட்டீஸ் வந்து இ கொடுக்குற மாதிரியும் ஒரு விவசாயக்கடன் நிறையா பேர் நிறையா வாங்குகிறாங்க பேங்க்லெல்லாம் கூட போய் அதெல்லாம் வந்து ஃபோனிலே நம்ம அப்ளே பண்ணிக்கூட வாங்கலாம் எப்படி எப்படின்னா இவ்வளோ ஏக்கர் தான் வைச்சுருக்காங்க அதாவது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பாஸ் புக் வைச்சுயிருக்காங்கன்னா அவங்களே வந்து அது ஆதாரம் இருக்கும் இவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு எண்ட்ரி பண்ணிவிடுவாங்க அப்புறம் அவங்க பொய்யாக வந்து எதையுமே போட்டால் அவங்க இது பண்ண முடியாது விவசாயத்தில் வேறு என்ன புரியும்ன்னால் அரிசி உற்பத்தி பண்ணுறது இதுக்கு எந்த தெளித்தா நல்லா வரும் அது மாதிரி நிறையா வந்து இப்போ புதுசு புதுசாக நிறையா கொண்டு வந்திருக்காங்க அது மூலயமா விவசாயிங்கள் வந்து கஷ்டப்பட்டு செய்கிற வேலையாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக சுலபமாகிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதை விட பெட்ராக விவசாயம் பண்ணுறதுக்கும் இது பண்ணுவாங்க அதே போல் தான் ஆதாரங்கள் வந்து இப்போது அந்த பாஸ் புக்கில் இது லோன் வாங்குகிறாங்கனா அவங்களுக்கு இவ்வளோ பத்திரப்பதிவு எல்லாம் பட்டா அவங்க பேரில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா ஆதாரங்கள் வைச்சு இவங்களுக்கு இவ்வளோ தான் பார்மிங்க்னால் இவங்க இவ்வளோ தான் இருக்கணும் சொல்லிவிட்டு எதுவும் ச்சீட் பண்ணாத மாதிரி தகவல் ஆதரங்களும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது விவசாயிங்கள் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அந்த சேட்பாட் இந்த ஆன்லைன் மூலயமா நிறைய ஸ்கீம்ஸ் தெரிஞ்சு அதுக்கு அப்ளே பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க